எங்கூர்ல திருவிழா காலத்தில் பார்த்திங்கன்னா உள்ளூர் விளையாட்டெலாம் பார்க்கும்போது மியூசிக் ச்சேரு ஓட்ட போட்டி சட்டி உடைக்கிறது அப்றம் இந்த பானையை உடைக்கிறது அப்றம் கபடி முறுக்கு கடி இது குழந்தைங்களுக்குலாம் முறுக்கு கடிக்கிறது அப்றம் இந்த சைக்கிள் ரேஸ் வைப்பாங்க அப்புறம் சாக்கு போட்டி வைப்பாங்க அப்புறம் நிறைய போட்டி இந்த மாதிரிலாம் நிறைய பொழுது போக்கு வச்சு மக்களெலாம் ஒன்று கூடி அதை பார்க்கும்போது அது நல்லா ஜாலியாக எஞ்ஜாய்மென்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது